ஸோ நம்ம டெய்லியும் வீட்டில் சமைக்கின்றதுக்கு யூஸ் பண்ணுற இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ருனுடைய பயன்பாட்டுக்கு முன்னாடி நம்ம அத பயன்படுத்தும்போது என்னென்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம கிச்சனில் எப்போவுமே வந்து நம்ம சமையலை கிச்சனில் விண்டோஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கணும் நாம் எங்கேயாது வெளியூருக்கோ எங்கேயாது ரொம்ப வெளியே போகிற மாதிரி இருந்தால் வீட்டை விட்டு வெளியே வீட்டை லாக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்தாவோ குழந்தைங்கெல்லாம் வீட்டில் இருந்தாவோ கீழே நம்ம சிலிண்ட்ரில் அந்த சிலிண்ட்ரிலிருந்து வர அந்த வால்வை வந்து மேக்ஸிமம் நம்ம எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் சமச்சு முடிச்சதுக்கப்புறம் அத ஆஃப் பண்ணுறது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனா நான் சொல்லுவேன் அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம சமைக்கும் போது நம்ம கான்செண்ட்ரேஷன் ஃபுல்லாக சமைக்கிறல சமைக்கிறதில் இருந்தால் வேறு எதுலேயும் இல்லாமல் இருந்தால் நம்ம சமைக்கும் போது வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது அண்ட் ஸேரீஸ் இதெல்லாம் வியர் பண்ணி நம்ம சமைக்கும் போது நம்ம கிளாத்ஸ் வந்து எதுவும் தி நெருப்பபில் பட்டுறாம பார்த்துக்கணும் இன்கேஸ் ஏதாவது கேஸ் ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸ்லாம் ஓபன் பண்ணி விட்ரணும் அந்த கேஸ் ஸ்மெல் வருதுன்னு தெரிஞ்சாவே நம்ம அந்த இடத்துல வந்து ஃபையர் ஏற்படுறத்துக்கு உண்டான விஷியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அதனால நம்ம வந்து விண்டோஸெலாம் ஓப்பன் பண்ணிவிட்ரணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னால் வீட்டுக்கு வெளியே வந்து அந்த சமையல்கட்டுக்கு வெளியே வந்து சிலிண்டர்ஸை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து டியூபு எக்ஸ்ட்டாக டியூப் இது பண்ணி நம்ம கிச்சனில் இது பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயும் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த வெயில்னால அந்த டியூபுலாம் இதாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு நாம் அதை சேஃபாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நாம் வந்து கரெக்டாக சமச்சுட்டு அந்த கேஸை ஆஃப் பண்ணிட்டு வெளியே போகும்போது அந்த கேஸை ஆஃப் பண்ணிட்டு போகிறதுனாலையும் நிறைய உயிர் சேதங்களை தடுக்கலாம் ஸோ பக்கத்தில் ஏதாவது பக்கத்து வீட்டில் எதாவுது நம்ம ஃபஸ்ட்டு ந இன்கேஸ் ஏதாவது கேஸ் ஸ்மெல் வந்துச்சுன்னால் நம்ம வீட்டில் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் வருதான்னு பார்த்துட்டு அவங்களையும் கொஞ்சம் இன்ட்டிமேட் பண்ணி இந்த மாதிரி கேஸ் ஸ்மெல் வருது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைஸ் எச்சரிக்கைகள்லாம் நம்ம பண்ணும் போது எந்த ஒரு சமையல் அந்த கேஸ் சிலிண்ட்ரு வெடிப்பு அதில் இருந்து நாம் நிறையா மக்கள காப்பாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது